ஹலோ பழம் வேணுண்ணா சப் சப்போட்டா இருக்குதுங்களா எ எவ்வளோண்ணா சப்போட்டா ஐம்பது ரூபாயா இது ஆப்பிள் எவ்வளோண்ணா ஆ ஆரஞ்சு எண்பது ரூபாயா என்னங்க இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க போன தடவை நான் உங்கள் கடையில் தான் வழக்கமாக உங்கள் கடையில் தான் வாங்கிகிட்ருக்கேன் எப்பேயும் பழம் போன தடவ கூட நீங்கள் ஆரஞ்சு அறுபது ரூபான் தானே சொல்லி கொடுத்தீங்க ஒரு கிலோ இப்போ என்னெண்ணா எப்பேயும் உங்கள் கிட்டே தான் வாங்கிகிட்ருக்கேன் நீங்கள் பக்கத்து கடையில் விசாரிக்க சொல்கிறீங்க ஆரஞ்சும் ஆப்பிளுந்தாண்ணா வேணும்

ஆப்பிளில் ஒரு கிலோ வேணும் ஆரஞ்சு ஆரஞ்சு ரெண்டு கிலோ போட்டிருங்கண்ணா ஆமாம் எ இது என்ன ஆப்பிளுண்ணா இது

எ எது நல்லாயிருக்கும் நோ அது ச ஆப்பிள் சாப்பிட்டா அது மாவு மாதிரி இருக்கில்லண்ணா அது வந்து காஷ்மீர் ஆப்பிள்லாண்ணா சரி ஆ வ காஷ்மீர் ஆப்பிளிலே எனக்கு ஒரு கிலோ கொடுத்துருங்க இல்லைண்ணா எனக்கு அதே இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்கில்ல காஷ்மீர் ஆப்பிள் அதே கொடுத்துருங்க அதில் ஒரு கிலோ வேணும் ஆமாம் ஆரஞ்சில் வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருங்க ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கண்ணா அது ஆரஞ்சு அறுபது ரூபா போட்டுக்கோங்க ஆப்பிள் நூறு ரூபா போட்டுக்கோங்க

இல்லை தனி தனி பேக்கிங் பண்ணிவிடுங்க ஆரஞ்ச் ஆரஞ்சு ரெண்டு கிலோ

சரி நீங்கள் கல்யாண ஆர்ட்ரெலாம் பண்ணுவீங்களாண்ணா கல்யாண ஆர்ட்ரு இங்கே காது குத்துக்கலாம் கூட நீங்கள் பண்ணுவீங்கள்லே ஆ எனக்கு அடுத்த மாதம் கா காது குத்துகிற இருக்குதுண்ணா நாகபட்டினம்ணா எனக்கு நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணவ டோர் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நான் வந்து வாங்கிற மாதிரி இருக்குமா நீங்கள் எனக்கு இதெல்லாம் டோர் டெலிவரி பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆ சரிண்ணா அது பிரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு ரேட் ஏற்றி சொல்லாதீங்க ஆமாங்க தனி தனியாக பேக் பண்ணிவிடுங்க ஆப்பிள் தனியாகவும் ஆரஞ்ச் தனியாகவும் பேக் பண்ணிடுங்க ஓ ஆர்ட்ருக்கா ஆர்ட்ருக்கு வந்து தனி தனி பேக்கிங் இல்லைண்ணா ஒவ்வொரு ஆப்பிளு ஒவ்வொரு ஆரஞ்சு தனி தனி பேக்கிங்கில் வேணும் ஆமாம் அவங்க வரவர்களுக்கு வெச்சு கொடுக்கற மாதிரி ஆ ண்ணா ஒரு ஆயிரம் பேருக்கு பண்ணுற மாதிரி இருக்குண்ணா அது கொஞ்சம் இது பண்ணிக் கொடுத்துடுங்க ஆ அதனால தாண்ணா உங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடியே சொல்கிறேன் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருங்க ஆ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா எனக்கு இப்போ இது வந்து தனி தனியாக பே இது இப்போ வாங்கிற ஆப்பிளும் ஆரஞ்சை விட தனி தனியாக பேக் பண்ணி கொடுத்துருங்க இல்லை இது ரெண்டு மட்டும் போதும் ஆப்பிள் ஒரு கிலோவும் ரெண்டு கிலோ ஆரஞ்சும் இல்லை நான் பிறவு வரும்போது வாங்கிக்கிறேன் ஆ சரிண்ணா இது மட்டும் கொடுத்துருங்க ஆ சரி உங்களுக்கு எப்படி ஜிபே பண்ணிடுறேன்ணா இப்போ கையில் கேஷ் கொண்டு வரல அதனால ஜிபே பண்ணிடுறேன்

ஆ சரி ஆ பண்ணிவிட்டேண்ணா கா பே பண்ணிவிட்டேன் ஆ சரிண்ணா வரேண்ணா ஆ எப்பேயும் இங்கே வழக்கமாக இங்கே தானே வாங்கிகிட்ருக்கேன் நான் கண்டிப்பாக இங்கே தான் வாங்குவேன் அ ஆ சரிண்ணா வரேண்ணா